தமிழ்நாட்டில் மக்கள் பின்பற்றும் மதங்கள் வந்து பொதுவாகவே வந்து ஹிந்து மதம் தான் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் பின்பற்ற இது அது நமது மாநிலத்தில் வந்து அதோடய நம்பிக்கைகள் வந்து அவங்க அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க இப்போது இந்து மதம்னால் கோயில்கள் அவங்க அவங்கவுங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அது அதுப்படி போவாங்க இஸ்லாம் அவங்க வந்து மசூதி கிறிஸ்ட்டின்ஸுக்கு சர்ச்சு ஹிந்து மதத்தை பொறுத்தவரைக்கும் அகிம்சை தான் அகிம்சை அந்த மாதிரிதான் அது இஸ்லாமை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏ இந்த கலாச்சார நடைமுறைகள் வந்து நா யாரையும் யாரையுமே வந்து தாக்குவது கிடையாது அவங்கவுங்க அவுங்கவுங்க மதம் எதுவோ நீ ஹிந்து நான் முஸ்லீம் நான் கிறிஸ்ட்டின்னு யாரும் எதுவும் பண்ணுறது இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க இது பண்ணிக்கிறாங்க